எங்கள் வீட்டில் சோஃபா வாங்கினோம் வுட்டில் ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு எங்கள் வீடே அந்த சோஃபா போட்டதுக்கு அப்புறோம் தான் அதோட அழகே வந்துச்சு சோஃபா பார்க்கும்போது நாங்கள் வாங்கி ஏழு வர்ஷம் ஆகுது ஆனால் இப்போதான் புதுசாக வாங்கினா மாதிரியே வரவங்களாம் கேட்க ஆரமிக்கிறாங்க எந்த இடத்துல வாங்குனிங்க சோஃபா இவ்ளோ அழகாக இருக்கு அப்படின்னு அதேமாதிரி உக்காரதும் நல்லா பெரிய சோஃபாவாக இருக்கிறதால் நிறைய பேர் உக்கார்லாம் நல்லபடியாக உழைக்கிது நல்லாயிருக்கு சுத்தமாகவும் இருக்கு அதே டைமில் பார்க்குறவங்களும் கவர்ச்சியாக பார்க்கும்போது கவர்சியாக இருக்கிறா மாதிரியே இருக்கு எங்கள் வீட்டுக்கு அழகு வந்ததே அந்த சோஃபாவால்தான் அதேமாதிரி பர்னிச்சர் வாங்குறோன்னா எந்த கடைன்றதுல எப்படி பொருள் எப்படி இருக்கு தரம் எப்படி இருக்கு அதுதான் மெயின் முக்கியம் நமக்கு நாங்கள் போனோம் அந்த கடையில் பார்த்தோம் எங்களுக்கு எத்தனயோ கடை போய் ஏறி இறங்கினோம் ஆனால் ஒரு கடையில் பார்த்தோம் அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துது பார்க்கும்போதே நல்லாயிருந்துது அதனால் அந்த சோஃபா வாங்கிகிட்டு வந்தோம் இப்போ இத்தனை வர்ஷம் ஆயிகூட சோஃபா அப்படியே புத்தம் புதுசாகவே இருக்கு நல்லாயிருக்கு சோஃபா யூஸ் அதை கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் ரெண்டு பேர்கூட போயிவிட்டு வாங்கிகிட்டு வந்துயிருக்காங்க அவ்வளோ நல்லாயிருக்கு பொருள் பொருள் தரம் இருந்தா போதும் பைசா கொடுக்கறது பெருசு இல்லை பொருள் தரமாக இருக்கணும் நம்ப காசு கொடுக்குறமே பொருள் கொஞ்சம் இதாக இருக்க கூடாது அதுக்காக